ஹலோ மேம் சொல்லுங்கள் ஆமாம் ஆல்ரெடி நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிருந்திங்க இந்தமாதிரி என்னையை காண்டக்ட் பண்ணி பேசணுன்ட்டு ஆ சொல்லுங்கம்மா என்ன ப்ராப்ளம் ஓகே

வேறு எதுவும் வெளியே மருந்து எதுவும் ட்ரை பண்ணிங்களா நீங்கள் ஆ ஓகே அப் சரி சரி அது நோ ப்ராப்ளம் அவ வந்து எங்களோட எங்களோட ஐ ஹாஸ்பிட்லுக்கு வந்து தெரியும் மத் மதுரைல தான் இருக்கு வந்து நீங்கள் என்ன வந்து லொக்கேஷன்னா மதுரையில பேஷண்ட் வந்து அட்ரெஸ் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுறேன் அட்ரெஸ் ப்ரூஃபை ஓகே ஆ எ என்ன ஒரு ஐ இஷ்யூன்னாலும் எங்கள்கிட்ட வந்து டேரக்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் சரி ஓகே ஒரு ட்வெல் தேர்ட்டிக்கு வாரிங்களா ஏன்னா இங்கே வந்து நிறைய கஸ்டமர் வந்து வந்துட்டுருக்காங்க பேஷண்ட்டு அவங்கள பார்க்கணும் அதனால் உங்களுக்காக வந்து ட்வெல் தேர்ட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் எப்போ என் என்னைக்கு வாரேன்னு மட்டும் காண்டக்ட் பண்ணி சொல்லிருங்க நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களை அந்த டயத்துக்கு நாங்கள் கூப்பிட்றோம் ஆ வேறு எதுவும் பிரச்சனையாக இருந்தாலும் லென்ஸ்ஸு போடணும் நாங்கள் பார்த்துட்டுதாம்மா அதை செய்யணும் உங்கள் க கண்ணில் வந்து எதுவும் லென்ஸ் எதுவும் எதுவும் உள்ள வந்து இதுவாகி போயிருச்சா என்னான்னு நாங்கள் பாத்துட்டு தான் நாங்கள் செக் பண்ணிவிட்டுதான் நாங்கள் பண்ண முடியும் கண்ணில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா இல்லை வந்து எதுவும் ஐயில உங்களுக்கு பார்வை நல்ல கண்ணில் இது இது நல்லா தெரியிதா க்ளீயராக ஆ சரி அதை வந்து நாங்கள் ச சரி சரி அது ஒன்றும் இல்லை வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு அந்த கண்ணுக்குரிய என்னா சொல்யூஷன் சொல்லுவாங்க அதை கேட்டுவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் வேறு எதுவும் பிரச்சனை இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணி என்கிட்ட உங்கள் எப்போவுமே வந்து காண்டக்ட் பண்ணி பேசிகிட்டே இருங்க சரி ஓகே ஆமாம் ஆமாம் லென்ஸ்ஸுக்கு அதுக்கு ஒரு தனி இது லென்ஸ்ஸுக்கு தனியாக இருக்கு அது வந்து ஒரு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் இந்த மனிக்கே வரும் என்னாங்க என்ன மேம் சொல்லுங்கள் அது வந்து ஒரு ஃப ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருங்களா ஆ அதை வீட்லையும் போட்டு கன்சிடர் பண்ணிக்கிட்டே நீங்கள் என்கிட்ட எழுதி கொடுத்துரு காண்டக்ட் பண்ணுங்கள் என்ன ஒரு இஷ்யூ இருந்தாலும் வந்து என்கிட்ட காண்டக்ட் பண்ணுங்கள் எனி டைம் உங்களோட ஐ ஹாஸ்ப்பிட்டலு ஓப்பன்ல தான் இருக்கும் எயிட் ஓ க்ளாக் ஆர் நைன் ஓ க்ளாக்கோட க்ளோஸ் பண்ணிருவோம் நாங்கள் நைட் நைன் ஓ க்ளாக்குக்கு க்ளோஸ் ஆயிரும் ஐ ஹாஸ்ப்பிட்டல் லொக்கேட்டட் மதுரைல தான் இருக்கு அந்த ஐ ஹாஸ்ப்பிட்டல் மதுரையில மதுரையில நாங்கள் வச்சிருக்கோம் நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம் நீங்கள் வந்துருங்க சரி ஓகே சரி ஓகே ஓகே ஆ பாய் ஆ எங்கே இருந்தாலும் க காண்டக்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களோட ஐயை வந்து நாங்கள் ஓகே ப ஓகே தேங்க்யூ